உங்களுக்கு பிடித்த பருவம் எதுன்னா எனக்கு பிடித்த பருவம் மழலைப் பருவம் குழந்தைப் பருவம் குழந்தை என்பது ஒரு அழகான ஓவியம் சொல்லமுடியாது பொருளும் சொல்ல முடியாது அது ஒரு வரம் மழலை பருவங்கிறது ஒரு வரம் அது வந்து அவ்வளோ ஒரு அழகானது சிறப்பானது ஒரு பேசுகிற பேச்சு விளையாடுற விளையாட்டு அழுகுற அழுகை சிரிப்பு அவள் சாப்பிடும்போது அழுவும்போது சிரிக்கும்போது குதிக்கும் போது அவு மழலை பருவங்கிறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் குழந்தை பேசுகிற பேச்சு அவ்வளோ ஒரு மழலை சின் சொல்கிற சொல் அவ்வளோ அழகாகவும் இனிமையாகவும் இருக்கும் நமக்கு